ஆ இங்கே குமாரு பிளம்பர் தானே நீங்கள் பேசுகிறது ஓ ஓ அப்படிங்களாண்ண தெரியாது அதான் வீட்டில் வந்துகிட்டு இந்த கனெக்ஷன் பைப்பு கொடுக்குறோம்ல இந்த குழாயெல்லாம் அதெல்லாம் வந்துகிட்டு கொஞ்சம் அடைச்சு நிற்கிது உப்பு தண்ணி நம்ம வீடு ஆமாம் ஆமாம் அண்ணே வரேன்னாங்க வீட்டுக்கு வரல ரெண்டு நாளாச்சு வரேன் வரேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க வரல ஆ நம்ம கடையிலேருந்து ஒரு மூணு தெரு தள்ளி இருக்குது தள்ளி இந்த வீடு ஒன்று கடை ஒன்று இருக்குது தெரியுமா இங்கே அது மளிகைக் கடை அதுலேருந்து மூணாவது வீடு ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் அங்கேருந்து மூணாவது வீடு இப்போ அதான் இப்போ உப்பு தண்ணிங்கிறதுனால் எல்லா இடத்துலையும் உப்பு அடச்சு பாசி வேறு பிடிச்சி நிற்கிது எல்லா இடத்துலையும் தண்ணி வந்து வராமல் ம் நாங்கள் கொஞ்ச நாள் பொலங்காமல் இருந்தோம் வெளியூரில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்கள் அதனால் இப்போ தான் திரும்ப வந்துருக்கோம் இங்கே மாத்தாயி டேங்க்கும் வச்சுருக்கோம் போரும் வச்சுருக்கோம் மாற்றிவுட்டுக்குறது இப்போ ஆளு வீட்டில் இல்லாததுனால் ஒன்றுமே இல்லாமே பண்ணாமல் வச்சுருந்தோம் அதனால் தான் எல்லாம் அடச்சு துரு பிடிச்சி போயி கிடக்குது ஆளு இல்லை பார்க்கறதுக்கு ஆமாம் கஷ்டமாக இருக்குது அதான் நானும் கூப்பிடுட்டு இருக்கேன் ரெண்டு நாளாக வரேன் இந்தா வரேங்கிறாப்புல வர மாட்டேங்கிறாரு அதான் சரி என்னென்னு கேட்போம் அப்படின்ட்டு தான் ம் கூட்டிகிட்டு வாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேசிக்கலாம் எவ்வளோ தொகைங்கிறத வீடு ஃபுல்லா பார்க்கணும் ரெண்டு வீடு இருக்குது அப்புறம் மாடி வேறு தனியாக இருக்குது ஆமாம் எல்லாத்துக்கும் பார்க்கணும் ம் நடுவாந்தரமாக இருக்கும் இன்னொன்று மாடி வீடு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் ம் ஆ அதெல்லாம் என்னென்னு தெரிலேங்கண்ணா வந்து நீங்கள் பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் பண்ணுங்கள் என்னென்ட்டு நீங்கள் முதல்ல வந்து பாருங்கள் வீட்டை அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன தேவைங்கிறத நீங்கள் வாங்கிக்கோங்க எங்கிட்ட சொல்லுங்கள் நான் அதுக்கான தொகையை கொடுத்தர்றேன் நீங்கள் போயி வாங்கிட்டு வந்துகிட்டு ஆரம்பிச்சிடுங்கள் வேலையை இந்த ஸ்கூலலாம் திறக்கப்போவுது பி பிள்ளைங்களுக்கு அதுதான் அப்புறம் கஷ்டமாகிரும் குளிக்கிறதுக்கு சமைக்கிறதுக்குலாம் அதனால தாண்ணே ம் அது பேசிக்கலாம்ணே வாங்க நீங்கள் நேராக வாங்க நான் என் வீட்டுகார்கிட்ட சொல்லிகிட்டு பேசிக்கிட்டு என்னெனு பண்ணிக்கலாம் சரிண்ணே சரிண்ணே ம் சரிண்ணே சரிண்ணே ம் சரி வாங்கள் நேராக பார்ப்போம் நம்ம வாங்க ம் சரிண்ணே வச்சுறேண்ணே ஆ